தமிழ் மொழிய மிகவும் அருமையா பயன்படுத்துகிறாங்க ரேடியோ டிவி செய்தித்தாள் எல்லாத்திலேமே மிகவும் சிறப்பாக பயன்படுத்துகிறாங்க ரேடியோவில் அந்த காலத்துலெலாம் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க கதை சொல்லுதல் அவ்வளோ இனிமையா தமிழ் மொழியில சொல்லுவாங்க அதனால் தான் எப்போதும் நாங்கள் கேட்டு மகிழ்ச்சி அடைவோம் டிவியில் பட்டிமன்றங்கள் தமிழ் கட்டுரைகள் வாசிக்கிறது கவிதைகள் சொல்கிறது ஸோ அதேப்போல அருமையா தமிழை பயன்படுத்துகிறாங்க பத்திரிக்கையில் தமிழ் மொழியே வருணணைகள் வைத்து எழுதுதல் கவிதைகள்லேயும் படைத்தல் ஸோ இது போன்ற மிகவும் சிறப்பாக தமிழ் மொழியே அனைத்து துறைகளிலும் பயன்படுத்துகிறார்கள்